அம்பிகா ஹாஸ்ப்பிட்டலா ரகுமான் டாக்டருங்களா டாக்டர் எனக் வரி ஒரு வாரமாக எனக்கு பல் வலி இருந்துகிட்டே இருக்கு நான் கத்திரிவாளையத்துலிந்து பேசுகிறேன் ஆமாங்க டாக்டர் சொத்தைப்பல் சொத்தப்பல் வந்துருச்சு மெல்லெட்ஸ் மே மேல் பல்லுங்க டாக்டர் ஆமாம்ங்க டாக்டர் லெஃப்ட் சைட்டில் மேல் பல் மேல் பல் சொதப்பல் வந்துருச்சு இருக்குங்க டாக்டர் பல் கூச்சம் இருக்கு எதாவது சாப்பிட்டா அது ரொம்ப பெய்ன் இருக்கு எதாவது சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐஸ்க்ரீம் சாப்பிட்டேன் அது அது ரொம்ப இன்னுமே பெய்னாக தான் இருக்கார்னா ஸ்டார்ட்டாய்டுச்சு ஆமாங்க டாக்டர் இப்போ நான் ஸ்லோவாக தான் ப்ரஷ்ஷே பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து இது விழும்போது ரொம்ப ப்ளட்டு இதாகுது ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் இப்போ நான் என் ஓகே ட ஓகேங்க டாக்ட் சொல்லுங்கள் டாக்டர்

ஓகே டர் முன் அ முன்னாடி இருந்த லொக்கேஷனை லொக்கேஷனே தானா இல்லை ஓகே டாக்டர் இப்போ நான் எதாவது டேப்லெட் எதாவது எடுத்துக்கலாமா இதுக்கு ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் ஒரு வாரத்துக் முன்னாடிலந்தே நான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் டேப்லெட் எடுக்கமோதெல்லாம் கொஞ்சம் பெய்ன்னு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு மறுபடியும் நைட்டு தூங்கும்போது அதிகமாக இருக்கு டேரக்ட்டாக மெடிக்கலில் தான் போய் வாங்குனேன்ங்க ஓகேங்க டாக்டர் ஓகே டாக்டர் டாக்டர் எத்தனை மணிக்கு வரது எத்தனை மணிக்கு அவைலபிலாக இருப்பிங்க ஓகே டாக்டர் ஓகேங்க டாக்டர் நான் ஓகே டாக்டர் நான் அங்கே வந்துவிட்டு நான் கால் பண்ணுறேன்